அதிக எண்ணிக்கையிலான மக்களுக்கு நீங்கள் சமைக்க வேண்டி இருக்கும்போது எப்படி இருந்தது கொஞ்சம் கஸ்டமாகதான் இருக்கும் ஆனால் சமைக்கும்போது ஒரு பதட்டமாகவும் இருக்கும் சமைச்சுருவோங்குற நம்பிக்கையும் இருக்கும் சமைச்சுதான் பார்க்கலாம் எத்தனை பேர்த்துக்கு சமைக்கலாங்கிற தோணல் இருக்கும் நம்ம எத்தனை பேருக்கு சமைக்கிற திறன் இருக்கு நம்ம கிட்ட அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கும் அப்படி சமைக்கும்போது உப்பு கொஞ்சம் கூடவோ குறைச்சலோ அடுத்து என்ன செய்யணும் அதிகமாக இருக்குமா குறைவாக இருக்குமா அடுத்து எதை போடணும் அப்படிங்கிறத கவனமாக பார்த்து பார்த்து போடணும் கொஞ்சம் பதட்டமாக இருக்கும் அப்படி சமைக்கும்போது ஒரு முன் அனுபவம் கிடைக்கும் ஒரு பத்து பேருக்கு சமைக்கம்பொழுது அடுத்து கொஞ்சம் வலுவாகதான் இருக்கும் அந்த சாதம் வடிக்கலாம் அதுவும் கற்றுக்கறமாதிரி இருக்கும் விரைவாக ச அப்படி விரைவாக சமைக்க முடியும்ன்னா அதுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாகதான் இருக்கும் அது மெதுவாகதான் சமைக்க முடியும் அடுத்து வந்து விரைவாக சமைக்க நீங்கள் பயன்படுத்தும் நான் விரைவாக சமைக்கும்பொழுது நான் எப் எப்போதும் சமைக்கும்பொழுதும் சுடுநீரை அதுக்குன்னு அந்த சுடுநீர் செய் பாத்திரம் இருக்குல்ல அதை எப்பொழுதும் சுடுநீர் தயாரிச்சு வச்சுக்கிட்டே இருக்கு சாதம் வடிக்கிறதுக்கு சீக்கிரமாக அந்த சுடுநீரை ஊற்றிட்டு உடனே சாதம் சாதம் அரிசி ஊறின அரிசியை ஊற வைத்த அரிசியை அதில் போட்டு சீக்கிரம் சமைச்சுருவேன் இதே பருப்பு வேகுறதுன்னா பருப்பை வந்து சுத்தம் செஞ்சிவிட்டு தண்ணியில வா இரண்டு முறை மூன்று முறை கழுவி விட்டுவிட்டு அது சீக்கிரமாக அந்த சுடுநீர் போட்டு சீக்கிரம் சமைச்சு சீக்கிரம் சமையல் வேலை முடியும் அதை எப்போவுமே சுடுநீர் பயன்படுத்துவேன்